ஒரே ஒரு டைம் வந்து இங்கே ரேஸ் வச்சாங்க பைக் ரேஸு அதில் வந்து நாங்கள் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இருந்தோம் ஏன்னா அந்த பைக்கு ரேஸ் பார்த்தீங்கன்னா பசங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையால் ஏற்பட்டுது அந்த பைக் ரேஸு வந்து ஓட்டும்போது இப்போ வந்து நாங்கள் ஜெயிச்சன்னா எங்களுக்கு ஒரு இதுவாகவும் அவங்க தோர்த்துட்டாங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி தோர்த்துட்டு இருந்தோம் அதனால் நாங்கள் இந்த இதுவும் இந்த ரேஸில் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சே ஆவணும் பைக் ரேஸில் அதுக்காகவே என்ன பண்ணது நாங்கள் வந்து நல்லா பிராக்டீஸ் எல்லாம் பண்ணி பைக்கில் பைக் ரேஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம் பைக் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வின் பண்ணிவிட்டோம் வின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளமே சால்வ் ஆயிடுச்சு அதனால் ஒரே ஒரு டைம் வந்து பைக் ரேஸ் ஓட்டி இருக்கிற அனுபவம் இருக்கு